ஓகே ஓகே குட் ஈவினிங் ஆ ஓகே ஓகே எந்த டிப்பார்ட்மெண்ட்டு ஓகே எப்படி மிஸ் ஆச்சு ஐடி கார்டு அப்படிங்ளா இன்ஃபார்ம் பண்ணலைங்களா அது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு

அப்படிங்ளா உங்கள் கிளாஸ் வாத்தியார் தேவனுங்களா அவர் கிட்டே வந்து ஒரு இன்டிமென்ட் கொடுத்தீங்ளா நீங்கள் அவர் கிட்டே ஒரு இன்டிமென்ட் கொடுத்துடுங்க அவருகிட்ட கொடுத்துட்டு ஒரு லெட்டர் பேட் ஒன்று எழுதுங்க எழுதி இப்படி தான் தொலைஞ்சிடுச்சின்னு சொல்லிவிட்டு அவருகிட்ட சொல்லி அவருகிட்ட ஒரு சைன் வாங்கிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கு அப்புறம் புதுசாக வேணுன்னால் உங்களோட ஃபோட்டோ பிளஸ்ஸூ பிளட் குரூப்பு இதெல்லாம் அவர் கிட்ட வந்து நீங்கள் ஹாண்ட் அவர் பண்ணணும் ஹாண்ட் அவர் பண்ணி அவருகிட்ட வந்து கொடுங்க ஒரு அறுநூறு ரூபாய் ஆகும் புதுசாக பண்ணணுன்னால் திரும்பவும் ஐடி கார்டு இல்லாமல் காலேஜ் உள்ளே அல்லோ பண்ண மாட்டாங்க ஒரு ஒன் வீக்கில் வந்துவிடும் ஒன் வீக்கில் வந்துவிடும் அது வந்து நீங்கள் அதுக்கு அப்புறம் வந்து அவர்கள்கிட்ட சொல்லி இப்போ தான் ஐடி கார்டு தொலைஞ்சிடுச்சுனு சொல்லி இன்பார்ம் பண்ணிங்ன்னால் ஒரு சைன் பண்ணி ஒரு லெட்டர் ஒன்று கொண்டுட்டு வருவார் அதை நான் வாங்கி நான் சீல் வச்சு உங்களுக்கு சைன் பண்ணி கொடுத்துடுறேன் உங்களை அல்லோ பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு குள்ளே உங்களுக்கு ஐடி கார்டு கைக்கு வந்துவிடும் மேம் ஆமாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆமாம் போ போட்டோ ரெண்டு போட்டோ எடுத்துகிட்டு வாங்க மற்றது எதுவும் தேவை இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் தேவை இல்லைங்க ஒரு ஃபார்ம் ஒன்று பில் அப் பண்ணணும் ஃபார்ம் மட்டும் பில் அப் பண்ணிவிடுங்க நான் அலோவ் பண்ண சொல்கிறேன் நான் அது அது ஒரு லெட்ர் மட்டும் எழுதி கொடுங்க சீல் வச்சு சைன் பண்ணி கொடுக்க சொல்கிறேன் அவங்க கேட்டில் கொடுத்துடுவாங்க ஆ உங்கள் கிளாஸ் வாத்தியார் கிட்டே கேளுங்க அவரே கொடுப்பாரு ஓகே ஓகே தேங்க் யூ